ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சார் நீங்கள் ஆ சரி சொல்லுங்க சார் நீங்கள் என்ன ஊர் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் எத்தனை பேர் சார் வரிங்க எயிட்டி மெம்பரா சார் டேட்டு சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக உங்கள் டேட்டு சொல்லுங்க சார் டொண்ட்டி ஃபையா சார் ஓகே சார் இல்லை அங்கே போயிவிட்டு அங்கே போயிவிட்டு அந் ரொம்ப டிலே ஆகுமா இல்லை உடனே உடனே கிளம்புற மாதிரி இருக்குமா சார் வெயிட்டிங் சார்ஜ் போடுறதுக்கு கேட்டேன் டூ டேஸ்ஸா சார் வெயிட்டிங் சார்ஜோடு வரும் சார் உங்களுக்கு ஆ ஓகே சார் டீசல் வந்து நீங்கள் தான் போடுகிற மாதிரி இருக்கும் ட்ரைவருக்கும் வண்டி வாடகை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க சார் டூ டேஸா சார் எயிட் தௌசண்ட்கிட்டே ஆகும் சார் வண்டி வாடகையும் டிரைவருக்கும் இல்லை சார் நீங்கள் அட்வான்ஸ் ஏதாவது எனக்கு நான் ஃபோன் ஃபோன்பே நம்பர் தரேன் எனக்கு அனுப்பிடுங்க பேலன்ஸ் வந்து நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் சார் எப்போ டைமிங்கு சார் டொண்ட்டியா சார் கண்டிப்பாக வந்துடுறேன் உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பி வுட் சென்ட் பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ